ஈரோடு மாவட்டத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக வந்துவிட்டு கிராமங்கள் இருக்குது இந்த கிராமத்தில் பார்த்துட்டிங்கன்னா மக்களுக்கு வந்துவிட்டு பயனளிக்கிற மாதிரி வந்துவிட்டு அரசாங்கம் நறைய வந்துவிட்டு முன்மாதிரியான திட்டங்களை வந்துவிட்டு அமல்படுத்திருக்குறாங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா காலை உணவுத்திட்டம் இது வந்துவிட்டு நிறைய பேர் வந்துவிட்டு இப்போ ஏழை மக்கள்லாம் இருக்குறாங்க இந்த கிராமத்து சைட்டில் அவங்க வந்துவிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறக்கு வந்துவிட்டு சாப்பாடுங்கறது ஒரு மெயின் கன்ஸனாக இருக்குதுல்ல அதனால் வந்துவிட்டு நம்ம காலை உணவுத்திட்டம் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதால வந்துவிட்டு நிறைய மக்கள் வந்துவிட்டு பயன்பெறறாங்க இதனால் அதே மாரி சீருடை வழங்கும் திட்டம் சீருடை வழங்கும் திட்டத்துனால வந்துவிட்டு மக்களுக்கு வந்துவிட்டு யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணிக்கொடுக்குறாங்க அதே மாரி நோட்டு புக்கு அந்தத் திட்டத்தின் மூலமாக வந்துவிட்டு எல்லாம் இலவசமாக கொடுக்குறாங்க அடுத்து முதியோர் ஓய்வூதியத் திட்டம் முதியோர் ஓய்வூதியத் திட்டத்தில் பார்த்திங்கன்னா வயது முதிர்ந்தவர்களை வந்துவிட்டு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்துவிட்டு மாதம் ஆயிர்ரூவா வீதம் வந்துவிட்டு வழங்குறாங்க அதே மாரி மருத்துவக் காப்பீட்டுத் திட்டம் மருத்துவக் காப்பீட்டுத் திட்டம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஏதாவது ஆக்சிரெண்ட்டு சம் திங் அந்த மாதிரி எதாவது ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்துவிட்டு கவர்மெண்ட்ல நம்ம வந்துவிட்டு க்ளைம் பண்ணிக்கலாம் குறிப்பிட்ட அமெளண்ட் ரேஷன் கடை மூலமாகவும் நிறைய நலத்திட்டங்களை வந்துவிட்டு அமல்படுத்திட்டு இருக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ இந்த பொங்கல் இந்தமாதிரி ஃபெஸ்ட்டிவல் டைம்மில் பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் கரும்பு இந்த மாரி சர்க்கரை வெல்லம் இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்துவிட்டு இலவசமாக தராங்க வேட்டி சேலை இந்த மாரி விஷயங்களும் இலவசமாக தராங்க அதே மாரி நூறுநாள் வேலைவாய்ப்புத் திட்டத்தை வச்சு நிறைய முதியோர்கள் வந்துவிட்டு வேலை இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்துவிட்டு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தந்து அவங்களுக்கு வந்து ஊதியமும் அளிக்கிறாங்க எங்கள் பகுதியில வந்துவிட்டு இதெல்லாம் வந்துவிட்டு ரொம்ப சிறப்பாக செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க அதே மாரி இது அந்த பயனாளர்களுக்கு தான் போய் சேருதா அப்படிங்கறத அரசாங்கம் வந்துவிட்டு கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்